பைக்காராக ஒரு ப்ளேஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறப்ப இதில் பல சிரமங்கள் வந்து இருக்கும் அது முக்கியமாக இந்த க்ளைமேட் சீசன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அதை சமாளித்து ஓட்டணும் அதுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ் கோட் ப்ராப்பர் ட்ரெஸ் கோடு வந்து கண்டிப்பாக போட்டுகிட்டு போகணும் எந்தெந்த இடத்துக்கு தகுந்த மாரி சீசனுக்கு தகுந்த மாரி அந்த ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக போட்டுக்கணும் அதே மாரி பைக்கை ஆப்ரேட் பண்ணுறப்ப வண்டி ட்ராவல் பண்ணுறப்ப அந்த பெயின் வராமல் இருக்கிறத்துக்காக தேவையான பேட் அதெல்லாம் வந்து போட்டுக்கணும் அதே மாரி வண்டி பள்ளங்களெலாம் மேடு பள்ளங்களெலாம் ஏறுகிறப்ப அந்த ஷாக் அப்சர்வ்லெலாம் தாங்கிறது மாரி அந்த வண்டி வந்து முறையான ஒரு கண்டிஷனில் வைச்சுக்கணும் மழை பெய்யக்கூடிய அந்த டைம்லெலாம் நில சரிவெலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாரி டைமில் கொஞ்சம் நிதானமாக வண்டியை வந்து ஓட்டணும் அதே மாரி காட்டு மிருகங்களெலாம் வரும் அந்த மிருகங்களெலாம் பார்த்து வருதான்னு அது வந்துதுன்னால் தூரத்திலே கொஞ்சம் நின்றுக்கிட்டு அது போனதுக்கு அப்புறம் வந்து வண்டியை வந்து அந்த பாதையை வந்து கடக்கணும் அது மாரி முன்னெச்சரிக்கைகளெலாம் வந்து பார்க்கணும் அதே மாரி மேக்ஸிமம் அந்த மலைப் பகுதிகளெலாம் கரெக்ட் லிமிட்டெட் ஸ்பீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீடை தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அதே மாரி விஷயங்கள்லாம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னால் கண்டிப்பாக சேஃபாக அந்த ரே ப்ளேஸை வந்து ரீச் பண்ண முடியும்